தமிழ் மொழி பற்றி எனக்கு தெரிஞ்சு யாரும் தவறான கருத்தெல்லாம் சொன்னதில்லை அப்படி சொன்னாலும் அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னுதான் நினக்கிறேன் தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து எனக்குத் தெரிஞ்சு இப்போது தமிழ்மொழி மட்டும் தான் வந்து படிக்கணும் மற்ற மொழியெலாம் படிக்கக்கூடாது அது தான் வந்து சிறந்தது அந்த மாதிரி சில பேர் பேசிட்டிருக்காங்க அது வேண்ணால் தவறான கருத்து அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னால் தமிழ் வந்து சிறந்த மொழி தான் எல்லாத்துலேயும் வந்து மூத்த மொழி தொன்மையான மொழி அதில் உள்ள அழகு அப்படி சிறப்பு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதோடய பெருமை வந்து ரொம்ப வந்து எந்த மொழியோடையுமே வந்து கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு அதுக்கு நிறைய பெருமையெல்லாம் இருக்குது ஆனால் அதுக்காக மற்ற மொழியை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான கருத்து இது மட்டுந்தான் படிக்கணும் மற்றது எதுவுமே நம்ம தாய் மொழியை மட்டுந்தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுதான் தவறான கருத்து அது தான் அதைத் தவிர எனக்குத் தெரிஞ்சு வேறு எதுவுமே வந்து இல்லை